பெண்களுக்கு வந்து அன்றாடம் பிரச்சினைகள் இருக்கத்தான் செய்யுது அவங்க ஃபேமிலியில் அன்றாடம் பிரச்சினைய சந்திக்கிறாங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எப்போதும் வேறுபாடு உண்டு பெண்களுக்கு பெரும்பாலும் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடையூறுகள் இருக்குது அதேமாதிரி வேலைக்கு செல்றதுலையும் நிறையா செக்ஸ்சுவல் அசால்ட்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஆண்களுக்கு ஒரு உள்ள முன்னுரிமை பெண்களுக்கு எப்போதும் கிடக்கிறது இல்ல இருந்தாலும் வளர்ந்து வரும் நாடுகளில் இது நல்லாவே இம்ப்ரூவாயிருக்குது இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு கொஞ்சம் இம்ப்ரூவாயிக்கிட்டே வருது பெண்களுக்கு நல நலத்திட்ட உதவிகளும் இந்த கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள் கல்வியில் நல்லா முன்னேறிக்கிட்டு வராங்க பெண்களோடைய எதிர்காலம் இனி வரும் காலங்களில் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்